இப்போ என்னுடைய வாழ்க்கையில சவால்ன்னு எடுத்துகிட்டோனா நான் வந்துட்டு படிக்கும்பொழுது நான் எக்ஸாமில் பாஸ் ஆவேனா அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் நான் அந்த எக்ஸாமை எப்படியாவுது படித்து நம்ம எல்லாேருக்கும் ஒரு சவாலாக இருக்குணும் எல்லாேர் முன்னாடியும் நம்ம எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் அப்போ நான் என்ன செஞ்சேனால் டெய்லி படிக்க ஆரமித்தேன் படிச்சுட்டு டெய்லி படிக்கணும் டெய்லி டைம் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு டூ டூ ஹார்ஸு இல்லை ஒரு த்ரீ ஹார்ஸ்ஸு ஃபோர் ஹார்ஸ்ஸுக்கு ஒரு டைம் ஒன் டைம் வந்துவிட்டு நாம் டீயோ காஃபியோ குடிச்சுட்டு ஒரு நல்லா படித்து நம்ம இந்த பரீட்சையில் எப்படியாது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு நம்ம ஒரு சவாலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னும் போது நான் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நல்லா படிச்சுட்டு அவங்குளுக்கு ஒரு நல்ல பேரை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் நான் அந்த சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சியும் நான் எக்ஸாமில் நல்லா படித்து அந்த சவாலை வந்து நான் நிரூபித்தேன் இது வந்துட்டு எக்ஸாம் எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதையும் நான் எப்படியாது படித்து சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் நல்லா படித்து ஒரு சவாலை முடிச்சுட்டேன்